அதாவது முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து எங்கள் ஏரியாவில் எப்படி உங்களுக்கு இதெல்லாம் டெவலப் ஆகிருக்கு ஹவுஸிங் யூனிட்ஸெல்லாம் அப்படின் பார்த்தா முன்னாடியெல்லாம் வந்து ரோடெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஸ்ட்ரீட்ஸெல்லாம் கொஞ்சம் போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் இப்போ நிறைய கார்ஸ்ஸு எல்லாமே பார்க்கிங்க்கு நிறையா இடம் தேவைப்படுது ஸோ அதனால் எல்லாமே இப்போ மோஸ்ட்லீ கவர்மெண்ட் வந்து இந்த ஊர் க அதாவது ரோடோரமாக இருக்கற கடைங்களெல்லாம் அகற்றிவிட்டு எல்லாமே புது கடைங்களாக ஆரமிச்சுருக்காங்க ஐ மீன் கொஞ்சம் அவர்களுக்கும் ஸ்பேஸ் கொடுத்து கொஞ்சம் ரோடை வந்து விரிவுப்படுத்தியிருக்காங்க ஸோ அதனால் வந்து இப்போ வந்து போகிறதுக்கும் வரத்துக்கும் ஈஸியாக இருக்குது அதுவும் இல்லாமல் முன்னாடியெல்லாம் வந்து இப்போ ரெயின் வாட்டரை சேவிங்க்ஸ் பண்ணுற மாதிரியும் நிறைய திட்டம் எடுத்துகிட்டு வந்திருக்கனால இப்போ எல்லா ஃபில்டிங்ஸ்லேயுமே ரெயின் வாட்டரை சேவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கனால அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ளாட் சிஸ்டம் இருக்குது அதிலே இப்போ கீழே பார்க்கிங்கும் வந்திருக்கு ஸோ எங்களோடய தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி சுனாமியால் பாதிக்கப்பட்டாங்க இப்போது வந்து ஃப்ளட்டு ரீசெண்டாக ஃப்ளட்ஸ்ஸெல்லாம் வந்து இந்த ஃப்ளட்டு வரனால் ரொம்ப வந்து இந்த ஏரிக்கரையோரம் இருக்கற மக்கள் இல்லைன்னால் மழை பெஞ்சால் வெள்ளம் சேர்கிற பகுதியிலெல்லாம் போய்விட்டு எல்லாேரும் போய் வீடு கட்டிவிட்றனால ஸோ வெள்ளம் தண்ணி எங்கே போக முடியும் எங்கேயுமே போக முடியாது ஸோ கொஞ்சம் அந்த இடத்துலல்லாம் போய் ஸ்டாக்னெண்ட் ஆகிடுது ஸோ அதனால் என்ன பண்ணுனால் ப்ரிகாஷனரி மெஷர்ஸாக வெள்ளம் வருதுன் தெரியுது இல்லை ஹெவி ரெயின் இருக்குதுன்ட்டு நியூஸில் அவங்க பார்க்குறப்பையே அவங்க வந்து சமூகக்கூடங்கள் இல்லை கல்யாண மண்டபம் இந்த மாதிரி கவர்மெண்ட்ஸில் ஸ்கூல்ஸ்ஸு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஆப்வியஸ்லி லீவ் விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்லெல்லாம் அந்த அந்த பகுதியில் இருக்கற மக்கள் வந்து போய்விட்டு அங்கே சேஃபர்ஸ் சைடில் இருக்கிறது ரொம்ப நல்லது இது இதனால என்னாகுதுன்னா உங்களுக்கு உயிர் பிழை இழப்புக்கள் வராது அதுவும் இல்லாமல் வீட்டில் இப்போ இந்த வெள்ளம் வரனால் அந்த புழு அந்த பூச்சிகள் பாம்புகள் எல்லாம் வரதுனால் அதனால நிறைய பேர் இறக்குறாங்க ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்டும் வந்து நம்மளுக்கு வந்து இழப்பீடு தொகை கொடுக்குறதுனால அதை வச்சு நம்ம அந்த நம்ம வீடை க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லை நம்மளுக்கு என்ன என்னாகுது அப்பொருளெல்லாம் போயிடுச்சுன்னா கொஞ்சம் காஸ்ட்லீ ஐட்டமெல்லாம் எடுத்து கொஞ்சம் மேலே சீலிங்லெல்லாம் வச்சுட்டு மீதி நார்மலான ஐட்டமை கீழே வச்சுட்டு இவங்க அப்படியே பூட்டிவிட்டு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு அவங்க எங்கே கவர்மெண்ட் கொடுக்குறாங்களோ அங்கே போய் தங்குகிறது ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் இந்த இப்போ எங்கே ரீசெண்டாக இந்த ஃப்ளட்டுனால் பாதிக்க பட்டிருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்து ஆறில் வந்து சுனாமினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஸோ அவ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தான் ரொம்ப பெரிய டிஸ்சாஸ்டஸெல்லாம் இன்னும் இது எக்ஸிஸ்ட் ஆகலை பட்டு இந்த மாதிரி எங்கே இதில் இப்போ நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க ஹவுசிங் யூனிட்ஸெல்லாம் எல்லாமே கொஞ்சம் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கனால் கொஞ்சம் மக்களும் கொஞ்சம் எல்லாமே தெரியுது இப்போ நம்ம வீடுன்னால் இது இருக்கணும் நம்ம கட்டினா அது சோஃபாக இருக்கணும் நல்ல கான்கிரிட் போடணும் எல்லாமே கற்றுக்குறாங்க தேங்க் யூ